ஆ சொல்லுங்கள் மேடம் ஆமாங்க மேம் சொல்லுங்கள் மேடம் ஆ சொல்லுங்கள் மேடம்

ஓகே மேம் என்ன மேம் எதுனா பிரச்சனை ஆகிடிச்சா இல்லை எதுனா கீழே போட்டீங்களா அந்த மாதிரி எதுனா பிரச்சனை இருக்குதா

சரி மேம்

ஓகே மேம் ஓகே மேம் ஸோ சரி மேம் ஓகே ஆமா ஆமா ஆ

மேம் பாத்துடலாம் மேம் எதுனா அப்டேட் கேட்டுச்சா மேம் சிஸ்டம் ஒருவேளை

சம்டைம்ஸில் வந்து ஆப்ட் ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகாமல் இருந்ததுன்னா கூட எதனாச்சும் இண்ட்ரெப்ட் ஆகிருந்துதுனா இந்த மாதிரி பூட்டிங் எரர் வரதுக்கான வாய்ப்பிருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேம் ஆ சரி மேம் ஓகே ஸோ என்னா மேம் இப்போ ஒரு ப்ராப்ளம் இதான் இருந்துருக்கும் ஒருவேளை நீங்கள் அப்படியே ப்ராப்பராக ஷட்டவுன் போடாமல் குளோஸ் பண்ணி இருந்திருந்தீங்கன்னா எதனாச்சு இண்ட்ரெப்ட் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து ஷடோ இது பூட் ஆகாமல் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா எதுனா அப்டேஷன்ஸ் பாதியில் நின்றிருக்கலாம் இல்லை புதுசாக எதுனா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுணீங்களா மேம் அது மால்வேர்னால் கூட அந்த மாதிரி எதுனா பிரச்சனையாக இருந்திருக்கும் அதனால் கூட இருக்கலாம் சரி மேம் இன்னைக்கி ஈவ்னிங் வரேன் மேம் வந்து அதை பார்த்து என்னான்னு போட்டு கொடுத்துறேன் மேம் ம் ஓகே மேம் தேங்க்யூ மேம் ம்